கேக்கப் ப்ரமோட் ப்ரமோட்ஸுங்ளா எங்களுக்கு ஒரு அஞ்சு சென்ட்டில் இடம் வேணும்ங்க வீட்டோடு வீட்டுமனை பார்க்கலான்ட்டு இருக்கறேங்க சரி அது தான் கே இருக்குமான்னு கேட்கலான்ட்டு தான் கூப்பிட்டேங்க சரி சரிங்க எப்படி என்ன நாங்கள் நீங்கள் நீங்களே எல்லாம் கட்டி தந்துடுவீங்களா வீடு இல்லை ம் சரி சரிங்க அது கட்டி தரதுன்னா எப்படி நாங்கள் டூ பிஹெச்சில் எதிர்பார்க்குறோங்க டபுள் பெட்ரூம் கிச்சன் ஹால் அப்படியே வெளியே தனியாக பாத்ரூம்மெல்லாம் வேணுங்க அந்த மாதிரி எதிர் பார்க்குறோம் எங்கள் வீ சர் சரிங்க ஆமாங்க ஆ சரிங் எங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு டைல்ஸ் வேணாங்க எங்களுக்கு மார்பிள் கல் அந்த மாதிரியே தரை போட்டு இது போட்டு பண்ணும் கிச்சனில் ம் கிச்சனில் செல்ஃப் அதிகமாக இருக்கனுங்க எங்களுக்கு மார்பிள் அந்த மாதிரிலாம் பண்ணிக் கொடுக்க முடியுங்ளா இல்லை சர் சரிங்க டே டைல்ஸ் எல்லாம் எப்படிங்க ஆமாம் எனக்கு மார்பிள் கல் தான் வேணும் கீழேயுமே வந்து மார்பிள் ஃபுல் ஷைனிங்காக வேணும்ன்னு எதிர் பார்க்கிறேங்க

சரி ஓகேங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆ கண்டிப்பாக வேணுங்க கார் பார்க்கிங் என்ன ஒரு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி எதிர் பார்க்குறேங்க ஆ சரி ம் ஆ சரிங்க ஆ க போர்டிகோ வேணும்ங்க தண் சரி த ஆ தண்ணி வசதி எல்லாம் எப்படிங் போர் போட்டு தந்துவிடுவீங்களா இல்லை எப்படி அதுக்கு பே வ வரும் அது எவ்வளோ வருங்க அமௌன்ட் ஆ சர் சரி ஓகேங்க சரி அதையும் பண்ணிக் கொடுத்துடுங்க சரிங்க நாங்கள் வரங்க எப்போ வரதுன்னு பார்த்துட்டு சொல்லுறீங்ளா ஆ சரிங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஆ